சர்க்கர நோயை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்காக கொஞ்சம் வீட்டு வைத்தியங்கள்லாம் வந்து செய்வாங்கள் அதில் வந்து சொல்லுவாங்கள் இப்படி வெண்டைக்காயை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அந்த வழுவழுப்போட இருக்கிறதோட வந்து குடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பெரிய நெல்லிக்காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்புறம் வெறும் நாவப்பழம் சாப்பிட்றது அப்புறம் அதை ஜூஸ் போட்டு குடிக்கிறது அந்தமாதிரிலாம் சொல்வாங்கள் ஆவாரம் பூவில் வந்து டீ வச்சி குடிச்சால் வந்து சுகர் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுமாமா அப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசியில கஞ்சி வச்சு குடிக்கிறது அப்புறம் ராகி களி சாப்பிட்றது இந்தமாதிரிலாம் வந்து சாப்புட்றதனால நீரிழிவு நோய் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும் அதுக்கப்புறம் இப்போது ஒன்று வந்து கொஞ்சம் பிரபலமாக போயிகிட்ருக்க வைத்தியம் என்னன்னு கேட்டால் காசரளினு சொல்லுவாங்கள் அதுவந்து அந்த பூ வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் நாலு இதழ் மட்டும் இருக்கும் அந்த பூவில அந்த பூவை வந்து பறிச்சு நல்லா அலசிட்டு அதை வந்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு இப்போ ஒரு டம்ளர் ஊத்துகிறோன்னா அது ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு வந்து அதை வந்து காய்ச்சி வடிகட்டி குடிச்சோம்னால் வந்துட்டு சக்கரை வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இப்போ அது வந்து பிரபலமான வைத்தியத்தில் ஒன்றா வந்து இருக்குது